தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழில் தாங்க பேசணும் நான் தமிழுக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுப்பேன் எல்லோருமே த கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கணுன்னு நினைக்கிறேன் த கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் வந்துருக்குது படிக்க முடி வைக்க முடியாதவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து படிக்கலாம் தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழ் பேசுகிறக்கெல்லாம் தயக்கமே படக்கூடாதுங்க